சமையல் குறிப்பு டிவி ஷோக்களை எல்லாம் பார்த்து பின்பற்றுவிங்களான்னா அவ்வளவுக்கா நான் பார்த்தது இல்ல ஏதோ ஒரு டைம் ஒரு டைம் போர் அடிக்கிற டைம் சரி ஏதோ ஒன்று பார்ப்போம் அப்படின்னு தோணும்போது பார்த்துருக்குறேன் குல்ஃபி செஞ்சிருக்கிறேன் யூடியூப்பை பார்த்து என் குழந்தைங்களுக்கு குல்ஃபி செஞ்சுக்கொடுத்துக்கிறேன் அது கொஞ்சம் நல்லாத்தான் வந்திருக்கு அதிகமாக பார்க்க மாட்டேன் நானா எனக்கு பிடிச்சமாரியாட்ட என்ன தோணுதோ செஞ்சு கொடுப்பேன் அதை என் பையன் விரும்பி சாப்பிடுவான் டிவி ஷோக்களை பார்த்து நான் செஞ்சது கிடையாது எனக்கு என்ன தோணுதோ அப்போதைக்கு ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நானே செஞ்சு என் குழந்தைங்களுக்கு கொடுப்பேன் அவங்க அருமையா இருக்குதும்மா அப்படினு சொல்லுவாங்க மற்றபடி டிவி பார்த்து பண்ணுறது வந்து அதிகமாக இல்லை